ஜெகன் மெட்டல் மார்ட்டுங்களா இது பர்னிச்சர் ஐட்டத்துக்கு எல்லாம் ஆஃபர் இருக்குங்களா குக்கர்ருக்கு எல்லாம் என்ன ஆஃபர் போட்டுருக்காங்க ஆ இருக்குதுங்க இருக்குதுங்க பழசு இருக்குதுங்க அப்புறம் ஃபிரிட்ஜ்ஜூ வாஷிங் மெஷின் எல்லாம் என்ன ஆஃபர் போட்டுருக்காங்க சரிங்க

சரிங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்ங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு ஆஃபர் சரிங்க மேடம் அப்புறம் பிரிட்ஜ்ஜூக்கு வந்து என்ன த்ரீ ஸ்டாருங்களா ஃபைவ் ஸ்டாருங்களா அது எப்படி ரேட் எப்படி என்னங்க

கம்பெனி வந்து நல்ல எங்களுக்கு எல்ஜி எங்களுக்கு எல்ஜி கம்பெனி தான் வேணுங்க ரேட் எல்லாம் எப்படி என்னனு பார்த்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பீங்களா சரி எங்களுக்கு சோபா வேணும் பிரிட்ஜ் வேணுங்க ரெண்டு பார்த்து அமௌன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க இந்த மாதம் முழுவதும் இருக்குதுங்கல்லா மார்ச் வரைக்கு இருக்குதுங்களா சரி அப்போ டோர் டெலிவரி பண்ணுவீங்களா ஃப்ரீ டோர் டெலிவரி பண்ணிருவீங்களா அமௌன்ட் வருங்களா சரி அப்போ எங்களுக்கு வந்து பிரிட்ஜ் ஒன்று இதுவும் வேணுங்க வாஷிங் மெஷின் வேணுங்க நீங்கள் வந்து டெலிவரி பண்ணிவிட்டு கேஷ் வாங்கிக்கோங்க இல்லை மொத்த அமௌன்ட்டாக கொடுத்துர்ரங்க நீங்கள் டெலிவரி பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க சரி ஓகே அட்ரஸ் வந்து சொல்லிர்ரங்க ஆ சொல்லுறேன் எழுதிக்கோங்க முப்பத்து ஏழு காந்தி நகர் காந்தி நகர் ஆப்பக்குடல் நகர் போஸ்ட்டு பவானி நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஒன்றுங்க

இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நான் டோர் டெலிவரி ஃபிரீ இது கொண்டாந்து இறக்கிவிட்டு அமௌன்ட் பே பண் அமௌன்ட் வந்து வாங்கிக்குங்க ஆ சரி தேங்க்கியூங்க